ம் ஹலோ ஆமாம் ஆமாம் ஓ சரி சரி எப் நீங்கள் யார் எங்கிருந்து பேசுகிறீங்க ஓ ஆமாம் ஆமாம் ஓகே ஆ ஆ சரி சரி

எங்கள் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வேப்ப மரம் அதிகமாக இருக்குது ம் தேக்கு மரம் இந்த வேங்கை மரமெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நாங்கள் வேணால் பார்த்துட்டு வேணால் சொல்கிறோம்

ஓகே ஆ சரி சரி ஆ சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போது இந்த மரம் தான் வேணுன்னீங்கன்னால் நாங்கள் முடியுதானு பார்ப்போம் இல்லைன்னா ஆல்ட்டர் பண்ணிக்கலான்னா ஓகே ஓ சரி சரி சரி எதுக்காக இது எதுக்கு ஓகே சரி சரி ஆ

ஓ சரி சரி பத்து நாள் ஆ ஓகே ஓ பத்து நிலவு இருக்கா அப்போ பெரிய வீடாக தான் இருக்கும்னு நினக்கிறேன் ம் சரி சரி இல்லை ட்ரான்ஸ்ஃபோட்டு நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகணும்

பத்து டன்னுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாக் கிட்டே வரும் ஆமாம் அட்வான்ஸு ரெண்டு லட்சம் கட்டலாம் ஆமாம் ஆ ஆமாம் இல்லை அட்வான்ஸ் நீங்கள் தந்தால்தான் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் ஏன்னால் உங்களுக்கு இப்போது கரெக்டாக எந்த மரம் வேணும்னு சொல்கிறீங்க ஆ சரி சரி அதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாமா ம் அட்வான்ஸு அட்வான்ஸ் நீங்கள் வந்து த நாளைக்கு வந்து தந்துடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரான்ஸ் அப்பிடின்னா நாங்கள் எங்ககிட்ட இல்லைன்னா எடுத்து வாங்க முடியும் நாங்கள் ம் எங்கள் மரக்கடை திருந்செந்தூரில் தான் இருக்குது ஆமாம் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க ஓ சரி சரி சரி ஆ ஓகே ஓகே நாளைக்கு கூட வந்து பேசிக்கோங்க நாளைக்கு சாயங்காலம் ஃபோன் அடிச்சுட்டு வாங்க ஆ ம் சரி